இப்போது வந்து விவசாயம் வந்து பொருளாதார வளச்சிக்கு வந்து எவ்வாறு உதவுதுன்னு பார்த்தோம்னா விவசாயம் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி டைரெக்டானா நம்ம டைரெக்டா விவசாயம் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுமானா அப்படி அத ஒரு ஃபிஃப்ட்டி பெர்சண்டேஜ் வைச்சிக்கிலாம் விவசாயத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருள்களின் மூலியமாக வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து விவசாயம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கைக்கொடுத்துட்டு இருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி இப்போ நெல்லை வந்து டைரெக்டா விவசாயிகிட்டயிருந்து அறுக்கிறாங்க அதை வாங்கிட்டு போகிற ஒரு ப்ரைவேட் வியாபாரியோ இல்லை அரசோட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களயோ அதேமாதிரி பருத்தி பார்த்திங்கன்னா அத ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வாங்கிட்டு போவாங்க இல்லை தனியார் மில்லுங்களுக்கு வாங்கிட்டு போக கூடியவங்களோ அதேமாரி எந்த ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வாங்கிறதுல வந்து அரசுகுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து அரசுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா கிடையாது அந்த சோர்ஸை வைச்சிக்கிட்டு பண்ணக்கூடிய பிற பிற விஷயங்களால் தான் கவர்மெண்ட்க்கு பொருளாதார வளச்சிக்கு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருத்தி பருத்தியோட பருத்தியை வந்து பருத்தியிலேருந்து நூல் எடுக்கிறோம் அதை வச்சு நம்ம தயாரிக்க கூடிய பிரத்தேயகமான ஆடைகள் இப்போது திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் வந்து வந்து அதாவது எகனாமிக் வந்து மூமெண்ட் ஆகிட்டு இருக்கும் அதுக்குள்ளே மெய்ன் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி அப்போது பருத்தியை யார் பண்ணுறங்கன்னா விவசாயிகள் பண்ணுறாங்க அதை விவசாயி மூலியமாக வந்து பருத்தி கிடைக்கிது அந்த பருத்தியை வச்சு கூட கிடைக்க கூடிய வேல்யூ ஆடர்டு பொருட்கள் அதாவது வேல்யூ ஆடட் பொருட்கள்ன்னா இப்போது பருத்தியிலேருந்து எடுக்க கூடிய நூல் பருத்தி கொட்டை பருத்தி கொட்டைலாம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து ஒரு மிக பெரிய தீவனமாக பயன்படுத்தபட்டிருக்கு அதை நம்ம டென்மார்க்கு ப்ரேஸில் போன்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி கூட பண்ணுறோம் பருத்தி கொட்டைய அதேமாதிரி பருத்தி பால் அந்த மாதிரி பருத்தி கொட்டையிலேருந்து இன்னும் பல பொருட்களாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரும்பு கரும்பில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நிறையா வந்து லிக்கேர்ஸ் வந்து கரும்போட சக்கையிலேருந்து சொல்லக்கூடிய மொலாசஸ் மெத்தட்லதான் அந்த ஈஸ்ட்டை எக்ஸ்ட்டாட் பண்ணி நம்ம மொலாசஸ்லேருந்து எடுக்கிறாங்க இப்போது தமிழ்நாட்டில் வந்து லிக்கர்ரு வந்து எவ்ளோ பெரிய சஸ்டெனபிள் பிஸ்னஸாக போய்ட்டு இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் அதேமாதிரி எண்ணெய் வித்துகள் எண்ணெய் வித்துகள்னா நம்ம எள் கடல நிலக்கடலை தேங்காய் இப்போ வந்து பட்டுக்கோட்டை நீங்கள் அந்த ரீஜின்லாம் பார்த்திங்கன்னா அதாவது டெல்டா பகுதியில் வந்து அந்த கோஸ்ட்டல் பேஸுடு ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா கோக்னெட்டுதான் அதேமாதிரி பொள்ளாச்சி சைடில் எங்கங்கலாம் வந்து வறட்சி அதிகமாக இருக்கோ அங்கங்கலாம் வந்து நிறையா தென்னை விளையிது இப்போது தென்னை மரம்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் புண்ணாக்கு அதை பயன்படுத்தி அதை செய்யகூடிய நிறைய கேக்ஸு அது எல்லாம் தேங்காயில் வந்து ஃபாரின் கன்ட்டிரிஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதேமாதிரி பருத்தி அதேமாதிரி நெல் நெல்லை வந்து நம்ம நெல்லுக்கு அனுப்புறோம் அப்போ இன்னும் அப்போ தனியார் கம்பெனிகளே அரைத்து விக்கிறதுனால அவங்க கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட்க்கு டேக்ஸஸு அவங்க ஜிஎஸ்டி ஃபாலோ பண்ணுறது அதேமாதிரி பருத்தி வியாபாரிகள் அவங்க கொடுக்க கூடிய டாக்ஸஸு இப்போது நம்ம வந்து நம்மளுடைய குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூரா இருக்கட்டும் கருராக இருக்கட்டும் திருப்பூராக இருக்கட்டும் அங்கே கூடிய பின்னல் ஆடைகளலாம் வந்து பருத்தி அதான் ரா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு பருத்தி தானே பருத்தி தானே அந்த நூலை எடுத்து அதில் வச்சு நம்ம ட்ரெஸு தயார் பண்ணி அனுப்புறது போகிறது வரது இந்தமாதிரி பல விஷயங்கள ஃபாலோ பண்ணுறோம் இப்போ நம்ம தமிழ்நாடோட எக்கனாமிக்கலை வந்து ஒரு ட்வெண்டி ஃபைவ் பெர்சென்ட்டேஜ் தூக்கி பி க்கிறது வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் தாராளமாக சொல்லாம் அதுவும் குறிப்பாக வந்து நம்ம ட்ரெஸஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்போட் பண்ணுறோம் எங்கே ஃபாரின் கன்ட்ரீஸ்க்கு அதுவும் பல்க் கன்ட்ரீஸ்குலாம் அவ்வளோது எக்ஸ்போட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பருத்தி பருத்தி வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜி பருத்தியை கிடைக்க கூடிய பருத்தி சார்ந்த பொருட்களுடைய அப்றம் நிறைய பொருட்கள் இருக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா பனைமரத்தை வச்சு பயன்படுத்த கூடிய வேல்யூ ஆடட் பொருட்கள் கரும்பு சக்கையிலேருந்து அந்த மொலாசஸ் அந்த லிக்கரு பயன்படுத்துவது அதை தயார் பண்ணுறது இந்தமாதிரி பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து விவசாயம் வந்து ஆமா காந்தியடிகளே சொல்லியிருப்பாங்களே இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம்பாங்க அதாவது அது எந்த ஆங்கிளில் சொல்லியிருப்பாங்கன்னா முதுகெலும்பு இல்லைனா ஒரு மனுஷன் இருக்க முடியாது ஒரு உயிரினமும் எதோ ஒன்று இருக்குன்னா இப்போ யானைக்கு முதுகெலும்பு இல்லைனா யானையே நடக்க முடியாது இப்போ மனுஷங்களுக்கு முதுகெலும்பு இல்லைனா மனுஷன் நடக்க முடியாது மனிதர்கள் அதேமாதிரி வந்து எந்த ஒரு உயிரினத்துக்கும் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் அதோடைய முதுகு எலும்பு இல்லைனா அதால் நடக்க முடியாது போக முடியாது வர முடியாது எதுவுமே பண்ணமுடியாதுன்ற மாதிரி அதான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம்னு மகாத்மா காந்தியடிகள் வந்து கரெக்டா சொல்லிருப்பாங்க ஆகமொத்தம் நம்ம தமிழ் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நிச்சயமாக விவசாயம் வந்து ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கு அது ஒரு ஆதாரமாகவும் இருக்கு தேங்க்யூ